எங்கள் ஊரில் வந்துட்டு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் நாங்க வந்துட்டு நெய்வேலியில் தெக்குமல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் அதுதான் எங்கள் பூர்வீகம் அங்கே வந்துட்டு லீவ் விட்டாங்கன்னா நான் அப்படியே கிளம்பி போயிடுவன் ஏன்னால் அங்கே ரொம்ப சந்தோசமாக இருக்கும் ஏதாச்சு ஃபங்க்ஷன் திருவிழா போட்டி அந்தமாதிரி டயமில் போனோம்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும் முன்னாடிலாம் மாரி வந்துட்டு இப்போ அங்கே திருவிழா போட்டி இந்தமாதிரிலா நடக்குறதில்ல ஏன்னால் வந்துட்டு போட்டி திருவிழா அப்படின்னா அங்கே வந்துட்டு முன்னாடி மாரி இப்போ யாரும் வந்துட்டு ஒன்று விட்றது கிடையாது ஆனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு தலைவர்கள் இவங்க எல்லா வந்துட்டு இப்போ திருவிழா வைக்குறோம் பூர்வீகத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வந்துட்டு கொண்டாடுனாங்க காது குத்து மொட்டை அடிக்கறது வளைகாப்பு அந்தமாதிரி எல்லாமே வைப்பாங்க இப்போ காதுகுத்து மொட்டை அடிக்கிறது வளைகாப்பு இந்தமாதிரி டயம்லலாம் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் போயிட்டு ஜாலியாக வருவோம்